கூடுதல் சுவையை சேர்க்கறதுக்காக நாங்கள் தனியாக பொருட்கள் எதுவும் பயன்படுத்துறது கிடையாது எல்லா வகையான பொருட்களையும் சுத்தமாக கழுவி பாத்திரங்கள் வந்து நல்லா சுத்தமாக கழுவுறதுனாலையும் அப்புறம் வந்து சில காய்கறிகளை வந்து அதை வந்து நாங்களே அதை எங்கள் வீட்டிலையே அது விளைய வச்சு நாங்கள் போடுகிறனாலையும் நாங்கள் சமைக்கிற உணவு கொஞ்சம் சுவையாக இருக்குது அதுமட்டும் இல்லாமல் சமையலுக்கு தேவையான எல்லா பொடிகளும் வந்து நாங்கள் மசாலாக்களும் நாங்கள் வந்து சுயமாகவே நாங்கள் அதை நாங்கள் நாங்களே வீட்டில் அரைச்சுக்கறனால உணவு வந்து கொஞ்சம் ருசி வந்து அதிகமாக இருக்குது